இப்போ நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம் கிராமத்தில் வந்து எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஸ் தெரியாது நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு அதுக்கடுத்து முந்தியுள்ள காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் தமிழ் தான் எல்லாமே அடிப்படை அறிவே அப்போ போய் எங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க வந்து எப்படின்னா நாற்பது ஐம்பது வயது எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவர்கள மாதிரி எங்கள் தாத்தா பாட்டி மாதிரி இருக்கறவங்களுக்கு மற்றவங்க உதவியை நாடத் தேவையில்ல இப்போ இங்கிலீஸில் பார்ம் இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ என்னடா இப்படி இருக்குது அவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அது வந்து அந்த அந்த பேங்க் வந்து போக வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் போகவும் முடியாது என்னடா அப்படின்னு ஆகிரும் பேங்க்கு பேங்க்கோடய அக்கௌண்டு அந்த மாதிரி வைக்கணும்னே தோணாது அதே எங்கள் எல்லா எங்கூரில் அடிப்படை அறிவு தமிழ் அவங்க அவர்களுக்கு என்னென்ன ரிஜிஜினல் லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வங்கிக்கு வந்து சோர்ஸ்ன்னால் அதாவது எல்லாத்தையுமே இந்த மக்கள் வருகை வந்து அதிகமாக இருக்கும் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாகுமே கம்மியான ஆகாது எப்பயுமே சோர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் அவங்கவங்களுக்கு ஈஸியான அவங்கவங்க ரிஜினல் லாங்குவேஜ் இருந்தால் வேறு ஆளை தேட தேவையில்ல அவங்க ஃபார்ம் பில்லப் பண்ணி அவர்களே அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களே பண்ணி முடிச்சுடுவாங்க அப்பவும் போய் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்ஜி பேங்க்கும் அதே மாதிரி தான் வங்கி துறைக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க சரி தமிழில் இருக்குது நம்மளும் போய் அக்கௌண்டு ஓபன் பண்ணுவோம் ஓபன் பண்ணால்தான் அதுக்கூட தெரியாத ஆளுக்கூடப் போய் அக்கௌண்டு ஓபன் பண்ணி ரூபாய் அமௌண்டு வைப்போம் அப்புறம் ஒரு எண்ணம் வரும் அதனால் வந்து ரிஜிஜன் லாங்குவேஜ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தெரியாத லாங்குவேஜ் விட ரிஜிஜன் லாங்குவேஜ் இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ்